எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஆர் சி டூ ஹண்ட்ரேட் கேடிஎம் ப்ராண்ட்லேருந்து இன்னொரு பைக் பார்த்திங்கன்னா யமஹாலேந்து ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ அண்டு எம்டி ஃபிஃப்ட்டீன் இந்த பைக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்னும் சொந்தமாக பைக் வாங்கல வீட்டில கேட்கவும் முடியல என்னால் ஏன்னா வீட்டோட நிலம அப்படி நான் வேலைக்கு போய் படிச்சு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் தான் பைக் வாங்கணும் என்னோடய கனவு பைக்குங்கிறது ஆர்சி டூ ஹண்ட்ரேடு தான் அந்த ஒரு லுக்கே அந்த பைக்குக்கு வேற மாதிரி இருக்கும் ஒரு ரொம்ப அடுத்தவங்கள கவர்கிற மாதிரி இருக்கும் அந்த பைக்கோட லுக்கு இப்போ நம்ம லாங் ட்ரைவுன்னு பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி பைக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு வலி வர்றாது எம்டி இந்த பைக் ரொம்பவே நல்லாருக்கும் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு மற்றபடி நீங்கள் ஆர் ஒன் ஃபைவ் ஆர்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னால் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு உங்களுக்கு இடுப்பு வலி வந்துடும் கை வலி வந்துடும் ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க அதனால் இப்போ நம்ம அதிக தூரம் பயணிக்கணும்னால் நமக்கு ஏற்ற பைக்குனால் ப்ளாட்டினா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் எம்டி இந்த மாதிரி பைக்கு தான் நமக்கு லாங் ட்ரிப் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக் இருக்கும் இதே என்எஸ்ஐ இந்த இதில் சேர்த்துக்கலாம் பல்சர் ப்ராண்ட்லேருந்து பஜாஜ் ப்ராண்ட் ப்ராண்ட்லேருந்து